எங்கள் எங்களோடய ஊர்ல வந்து ராசி மசாலா அப்படீனு சொல்லிட்டு ஒரு மசாலா கம்பெனி இருக்குது எல்லாமே பெண்கள் தான் அங்கே போய்ட்டு அந்த தூளை அரைக்கிறாங்கள் அதில் சிவப்பு மிளகாய் தூள் மட்டும் இல்லை எல்லா தூளும் தான் அரைக்கிறாங்கள் சிவப்பு மிளகாய் தூளை வந்து நல்லா மிளகா வந்து எல்லா நல் தூசி இல்லாமல் நம்ம பொடையை பொடைச்சி முறம் போட்டு புடச்சிட்டு அதை காய வச்சி அதில வந்து மிஷின்ல எல்லாம் மிஷின்ல போட்டு தான் அரைக்கிறாங்கள் யாரும் முன்ன மாதிரி வந்து உலக்கை போட்டு அதுக்கு முன்னாடி உலக்கையில் வந்து குத்தி அதை வந்து சல்லடை வச்சு சலித்து எடுப்பாங்கள் ஆனால் இப்போ அப்படி இல்ல இப்போ எல்லாருமே வந்துட்டு மிஷின்ல தான் கொடுத்து அரைக்கிறாங்கள் அதை வந்து சின்ன சின்ன பேக்கெட்டுங்களா எப்படி அரைக்கிலோ கால்கிலோ நூறு நூறு கிராம் இரநூறு கிராம் இது போல் பேக்கெட் போட்டு கொடுக்குறாங்க அதுக்காக இந்த மகளிர் குழுக்கள் மூலயமா எல்லா ஒன்று சேருறாங்க